அண்ணா இதுமாதிரி வண்டி புக் பண்ணுங்கணா இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போணும் வீட்டில ஆறுபேர் இருக்கிறாங்க அதுக்குத் தகுந்தமாதிரி ஒரு வண்டி புக் பண்ணுங்கண்ணா சரிங்கண்ணா அம் எவ்வளவுங்கண்ணா ஆகும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயாங்கண்ணா சரிங்கண்ணா இது இப்போ பார்த்திங்னா சங்ககிரியில இருந்து பழனி போகணுங்கண்ணா சரி சரிங்கண்ணா காலையில் ஆறு மணிக்கு போறோம்ண்ணா குடும்பத்தோட எல்லா குலதெய்வ ஆறுமணிக்கு கரெக்டாக வந்திருங்கண்ணா சங்ககிரியில பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க போய்ட்டு அங்கேயே ஸ்டே இப்போது ஒருநாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வர்றமாதிரிதாங்கண்ணா அப்புறம் அங்கேயே கொஞ்சம் சுற்றிப் பார்த்துட்டு அடுத்தநாள் வர்றமாதிரித்தாங்கண்ணா ஆ சரி புக் அதாங்கண்ணா புக் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுங்கண்ணா சங்ககிரி பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்கண்ணா